எங்கள் ஊர் சைட்ல வந்து தென்னை ஓலை நிறையா கிடைக்கும் தென்னை ஓலையில் இருந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து நல்லா அழகா இப்போ ஒரு நல்லா வேவிங் மாதிரி பின்னி அதெல்லாம் எடுத்து கூடை செய்வாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த தென்னை ஓலையில் கூட செய்வாங்க அலங்கார பொருட்கள் மாதிரி கூட நிறையா செய்வாங்க அதுக்கப்புறம் தையல் பற்றி சொல்லணும்னா தையல் வந்து எப்படி வரும் நிறைய நிறையா பேருக்கு எங்கள் ஊர்ல தையல் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய வந்து ட்ரெண்டிங்ல போய்ட்டு இருக்கிறது ஆரி ஒர்க்கு தான் போய்ட்டு இருக்குது நிறைய மக்களுக்கு வந்து இப்போ ஆரி ஒர்க்கு தான் நிறைய விரும்பி வாங்கவும் செய்கிறாங்க அதனால் ந நானே இன்னும் நெ ஆரி ஒர்க்லாம் பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கப்பறமாக அதை ந கொஞ்ச கொஞ்சமாக போட்டு பழகிறேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் நிறைய பாரம்பரியமான ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் வரைய கற்றுக்கிட்டேன் வரைய கத்துக்கு கத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் அதை வந்து என்ன பண்ணேன்னா ஆரி ஒர்க்கில் அந்த நீடில்ல போட ஆரம்பித்தேன் போடும் போது அழகாக அது வந்துச்சு அதோடய டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகா அழகா இருந்துச்சு தையல் தெரியாமல் மேக்ஸிமம் யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு தையல் வந்து தெரியும் அந்த ஆரி ஒர்க்கும் இப்போ கத்துக்கிட்டதனால அதில் டிசைன் வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறோம் அழகா அழகான அழகா உருவங்கள்லாம் அதில் அழகா வரும் அதனால் தான் அதை வந்து ஒரு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகலோ ஒரு கோவில் கோடைக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ஸோட நம்ம சேர்ந்து வெளியே போகும்போது கூட அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய போட்டுக்கலாம் அது சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்க்கு ஏத்தாப்ல நம்ம த்ரெட்டுலாம் வாங்கி அதை நம்ம போடும் பொழுது அதை இன்னும் நம்மளை அழகா அழகுப்படுத்தி காமிக்கும் நிறைய பேர் வந்து தையல் கத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு இதாக இருக்குது ஒ க ஒரு முன் உதாரணமான இருக்குது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழிலாவும் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் வந்து கொஞ்சம் க கொண்டு போகிறாங்க நிறையா புது புதுசாக நிறையா தொலில்நுட்பம் வந்திருக்கு அதில் இந்த தையல் வந்து நல்ல நம்மளுக்கு உதவி பண்ணுது நான் நான் அழகான டிசைன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம் நீ நிறைய போட்றதனால என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது